யானைமலை முதுமலைக்கு நான் போனது இல்லை ஆனால் அதை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் யானமலை பார்த்தீங்கனா அது ஒரு க்ரானேட் மலையினே சொல்லலாம் அது மதுரை மாவட்டத்தில் இருக்கிற ஒத்தக்கரையின்ற ஒரு ஊரில் இருக்குது யானை மலைன்ற பேர் எதனால் வந்துச்சின்னால் அந்த யானை மலையில் யானை வந்து படுத்திருக்குற மாதிரி இருக்கும் அதனால் தான் அந்த காலத்தில் தமிழர்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அந்தப் பேரை வச்சாங்கள் அது படுத்திருக்குற மாதிரி இருக்கிறனால ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பேர் வச்சாங்கள் அது அது யாரோடய கட்டுப்பாட்டில இருக்குதுன்னு பார்த்தீங்கனா தொல்பொருள் துறையினு சொல்லிட்டு அவங்களோடய கட்டுப்பாட்டில தான் இந்த மலை வந்து இருக்குது இந்த மலையில் சமண கோவில்கள் சங்கக்கால கல்வெட்டுகள் கொடை வாரி கோயில்கள் என்று நிறைய இடம் நிறைய இருக்குது முருகனுக்கு கூட ஒரு கோயில்ன்ற பேர் வச்சு வந்ததே இந்த இந்த இடத்துல தான் இருக்குது கொ முருகனுக்கு கூட ஒரு கோயில் இருக்குதுன்னா அது இந்த ம யானைமலை கோயில்ல மட்டுந்தான் இருக்குது அதே முதுமலை பார்த்தீங்கனா முதுமலை வந்து கேரளாவில் இருக்கிற வயநாடுன்ற வனவிலங்கு சரணாலயம் சொல்லலாம் இது வந்து புலிகள் மட்டும் யானைகள் இருக்கிற முக்கிய விலங்குகள் பாதுகாக்கிறதுக்கான உருவாகியிருக்கு உருவாக்கியிருக்காங்க இங்கே நிறையா பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதை பார்த்தீங்கனா இந்த அங்கே போக வேண்டிய விஷயங்கள் எங்கெங்க போகலான்னு கேட்டிங்கனால் ஜங்கள் சஃபாரி யானை சஃபாரி யானை முகாம்கள் மலையேற்ற பறவைகளை கவனிப்பது என்று நிறையா இருக்குது இந்த இடத்துக்கு போகணும்னா எப்போ போகலாம் அப்படினாக்கா முதுமலை மலை முதுமலைக்கு எப்போ போகிறது எப்போ அங்கே போய் சுற்றிப் பார்க்கணுன்னா கரெக்டான நேரம்னால் கோடைக்கால கோடைக்காலம் ஆரம்பிக்கும் போது பருவமலை பேயிறதுக்கு போகம் வந்து பருவமலை பேஞ்சதுக்கு அப்புறம் ஃபிப்பரி முதல்லேருந்து மே வர வரைக்கும் மே வரைக்கும் பூர்வீக விலங்குகளை காண அதிக வாய்ப்பிருக்கு வேடந்தாங்கல் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கனா வேடந்தாங்கல் அங்கே தான் நான் நிறையா போயிருக்கேன் யானமலை முதுமலை கூட போனது இல்லை கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன் இங்கே நிறைய அரிய வகையான பறவைகள் இருக்குது வேடந்தாங்கள்ல ரொம்ப அழகான ஒரு ஏரி எவ்வளோ பெரிய ஏரி தெரியுமா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஏரிக்கு போனால் பெரிய பெரிய கொக்குகள் நாரைகள் அங்க ஏ ஏராளமான நாரைகள் கொக்குகள் வெளிநாட்டில் வந்து வந்து அடைக்கலமாகிற பறவைகள் வந்து நிறைய இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும் அது அது அதை பார்த்து ரசித்து வரணும்